கடலூர் மாவட்டத்தில் நிறைய கதை நடந்துருக்கு வீராண்டேஸ்வரர் கோவில்ல கூட அந்த நிழல் கீழே படாத அளவுக்கு அது ஒரு அதிசயமாக இருக்குது அந்த கோபுர நிழல் வந்து கீழேயே படாது அதே மாதிரி இங்கே காந்தி பூங்கா பண்ருட்டில அந்த காந்தி பெயிண்ட் அடிக்க போகும் போது அதை சுரண்டும் போது தான் தெரிஞ்சுது அது பல கோடி மதிப்புள்ள காந்தி சிலன்னு அதை அது இவ்வளோ நாள் வந்து எல்லோருமே சிமென்ட் சில தான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ அது சுரண்ட குள்ள தான் தெரிஞ்சது அது பல கோடி மதிப்புள்ள ஒரு காந்தி சிலன்னு அது விற்றா பல கோடி மதிப்புள்ள காந்தி செலை அது அப்புறம் இங்கே என்என்சியில் கூட நெய்வேலி என்என்சியில் கூட இதுக்காக வேலைவாய்ப்புக்காக எல்லோரும் போகும் போது விரட்டி அம்ச்சாங்க எல்லோரையும் உங்களுக்கு வேலை கிடையாது அப்படி இப்படின்னு விரட்டி அம்ச்சாங்க இதெல்லாம் இங்கே நடந்த செய்திகள் இன்னும் நிறைய இந்த கடலூர் மாவட்டத்தில் செய்திகள் நடந்துருக்கு